காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு ஒரு அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் ஒரு பூசணி பூ வச்சால் தான் அது வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அம்மா அதனால் அப்படி செய்வோம் இதுவே வெள்ளிக்கிழம செவ்வாக்கிழமையா இருந்தால் பூஜை ரூமெலாம் கிளீன் பண்ணி விளக்கு கொளுத்தி காலையிலியே தலை குளித்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வருவோம் அப்புறம் வெள்ளிக்கிழமன்னா வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணுவாங்க அது அப்புறம் வந்து சமைக்கிறது காபி போடுகிறது டீ போடுகிறது இதெல்லாம் செஞ்சு அப்றம் பாத்திரம் விளக்குறது சமைக்கிறது சாப்பாடு செய்கிறது குழம்பு வைக்கிறது அப்போ இதெல்லாம் செஞ்சு துணி துவைக்கணும் அதெல்லாம் செஞ்சு வாஷிங் மிஷின்லாம் இல்லை கையால் தான் எல்லாமும் செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டைமுக்குள்ள காலேஜ் போகணும் காலேஜ் போயிட்டு படித்து அதை அங்கே அப்படியே ஃபிரண்ட்ஸ்சோடு ஜாலியாலாம் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சாயங்காலம்ஏதாவது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கொட்டை உடச்சி வச்சுருப்பாங்க அதை பொறுக்கணும் பொறுக்குறப்போ அப்படியே கையாலலாம் பொறுக்க கூடாது பொறுக்குனா கையெல்லாம் அந்த அந்த முந்திரிக் கொட்டை பால் அப்படியே அப்படியே ஒட்டிக்கும் அதனால் கையில் க்ளவ்ஸ் போட்டிருப்பாங்க க்ளவ்ஸ் போட்டு பொறுக்குனால் எந்த மாதிரியும் வராது அப்படி க்ளவ்ஸ் போடாமல் பொறுக்குனால் கையெல்லாம் அரிக்க ஆரம்மிச்சிருக்கும் அப்படி சொரிஞ்சால் அரிக்கிறதையும் நம்ம சொறிஞ்சால் கையெல்லாம் கொழ கொழன்னு அப்படியே அது ஒரு மாதிரி புண்ணாக ஆகிடும் அதனால் தான் கையில் க்ளவ்ஸ் போட்டுப்பாங்க இதுவே உடைக்கிறப்பன்னா அந்த மிஷின் சுத்திடும் சாக்கு கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னால் அது கொட்டை உடக்கிறப்ப மிஷினில் இருக்கிற பாலெலாம் காலில் அடிக்கும் அதனால் செருப்பு போட்டுக்கிட்டு அந்த சாக்கு எல்லாம் அப்படியே பின்னாடி சுற்றி வச்சுருவாங்க இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் மறுநாள் காலேஜ் இருந்தால் போவேன் இல்லைனா காலேஜ் இல்லைனா கம்பெனிக்கே போய்ட்டு அம்மா கூட கொட்டை உடச்சி இந்த மாதிரி தோல் பொறுக்குவேன் இல்லைனா பயிறு பொறுக்கலாம் சின்ன பயிறு பெரிய பயிறு உடஞ்ச பயிறு உடையாத பயிறு அதை மாதிரி வீணான பயிறு சொத்தே இது மாதிரி தனி தனியாக வைக்கணும் இதுவே மிஷினில் உடக்கிறப்ப பாதி உடஞ்சி ரெண்டடு ரெண்டா தனி தனியாக வந்துரும் சில இது வந்து உடையாம அப்படியே முழுசு முழுசாக வந்துடும் அதை நம்ம பழைய காலத்தில் உழைச்ச மாதிரி கல்லால் எடுத்து கையால் தான் உடைக்கணும் இந்த மாதிரி உடைச்சா தான் அது பயிர் கரெக்ட்டாக வரும் இல்லை உடஞ்சது திரும்ப மிஷினில் போட்டு உடைக்கணும் அப்படினு ட்ரை பண்ணால் அது வந்து மிஷின் வீணாகிடும் நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போலாம் கையால் உடைக்கிற மிஷின் இருந்துச்சு இப்போ கரண்ட்டுலேயே உடைக்கிற மிஷின் வந்துருக்குது நம்ம உட்காந்துகிட்டு அந்த முந்திரி கொட்டையை எடுத்து எடுத்து போட்டால் போதும் அது தன்னாலேயே உடஞ்சி பயிர் வந்துடும் அந்த மாதிரி நம்ம க்ளவ்ஸ் போட்டுகிட்டு பொறுக்குற வேலை மட்டும் தான் தனி தனியாக இந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு செஞ்சு நிறைய ஹெல்ப் பண்ணுறது தினமும் காலேஜ் போகலன்னா இதுதான் வேலை இது மாதிரி பயிறு பொறுக்குற வேலை இருக்குது பெரிய பயிறு தனியாக சின்ன பயிறு தனியாக உடஞ்சது உடையாதது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதுதான் சார்